எங்கள் வீட்டில் சமூக நிகழ்ச்சினால் கல்யாண நிகழ்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் பர்த் டே நிகழ்ச்சி செய்கிறாங்க பசங்க அதுக்கப்புறம் பெரியவங்க இறந்தாங்க காரியங்கள் செய்கிறாங்க பெரியவங்கள் அப்புறம் குரான் படிச்சு குரான் கானிஹ் பண்ணுறாங்க வீட்டில் குரான் கானி பண்ணுறாங்க அப்புறம் கூடி என்ன பண்ணுறாங்க இந்த

குழந்தைங்க பிறந்துச்சினா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நாற்பது நாள் கொழந்தைக்கு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சாப்பாடு வசதி சாப்பாடு எல்லாம் பண்ணி நாங்களெல்லாம் பண்ணுறோம் அப்புறம் டீச்சர்ஸ் டே அப்புறம் மதர்ஸ் டே வந்தால் மதர்ஸ் டேக்கு நாங்களே செஞ்சு போட்டி வச்சு சாப்பாடு செஞ்சு எடுத்துனு வந்து யார் சாப்பாடு நல்லாயிருக்குதுனு ப்ரைஸ் அதை மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் முப்பது வீடுக்குது எங்கள் ஏரியாவில் எங்கள் குடும்பம் முப்பது வீடு இருக்குது இங்கே வந்து நாங்கள் ஃபங்ஷன் ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்திகிட்டு தான் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு சவால் வந்து நாங்கள் வந்து இந்த டீச்சர்ஸ் டே அந்த நம்ம பேரெண்ட்ஸ் டே டீச்சர்ஸ் டே இந்த மாதிரி நடத்தினோனா அது வந்து ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி அவங்களை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறதே ஒரு சவாலாக இருக்குது அது தப்பாக கொடுத்துட்டா அவங்க சண்டைக்கு வ நின்றுறாங்க என்னுது நல்லாயிருக்குது உன்னுது நல்லாயிருக்குது சண்டை வேறு போடுறாங்க இந்த மாதிரியல்லாம் சவாலுங்கள் ஏகப்பட்டது இருக்குது எல்லாம் ஒரு முப்பது குடும்பம் சேர்ந்து எல்லாம் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் கூடி சாப்பாடு செஞ்சு இலை சாப்பாடு பண்ணி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ரகமான சாப்பாடு செஞ்சு எடுத்துனு வந்து வச்சு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜ்ஜாக செலக்ட் பண்ணி அதில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்து சாப்பிட்டு பார்த்து எது நல்லாயிருக்குதுனு பார்த்து ப்ரைஸ் கொடுக்கணும் அது தப்பாக கொடுத்துட்டா அவங்க வந்து சண்டைக்கு நின்றுக்குறாங்க என்னுது நல்லாருக்குது உனக்கு கொடுக்கல உனக்கு நல்லாருக்குது இந்த மாதிரியல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் நாங்கள் நாங்கள் அதுவும் ஒரு சவால் எங்களுக்கு பயங்கரமான சவால் அது